எனக்கு வந்து பார்த்திங்ன்னா ஒரு கல்கத்தாவில் இருந்து வந்த ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கார் அவர் நல்லாவே வந்து பெங்காலி பேசுவார் அதே மாதிரி இங்கே வந்துலேருந்து தமிழ் கற்றுக்கிட்டாரு அவரு சொல்லி கேள்விபட்டிருக்கேன் எங்கள் மொழிகளுக்கு வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து ஒத்துப்போகும் அப்படின்னு சொல்லி கேள்விபட்டிருக்கேன் ஆனால் பெருசாக அது என்ன வார்த்தைன்னு நான் கேட்டு கிட்டது இல்லை இங்கே வந்து பார்த்திங்ன்னா அதே மாதிரி நாங்கள் நிறைய நிறைய பேர் கேள்விபட்டிருப்போம் தமிழ் நாட்டில் இருந்து நிறைய பேர் வந்து பெங்காலிக்கு வந்து வேலை வாய்ப்புக்காக போயிருப்பாங்க அந்த மாதிரி போனவங்க வந்து நிறைய பேர் வந்து தங்க பெங்காலியும் கற்றுக்குறாங்க கற்றுக்க கொஞ்சம் சுலபமாக இருக்குமெனே கேள்விபட்டிருக்கேன் வெளியே சொல்லி கேள்விபட்டிருக்கேன் நான்